நமது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான கேளிக்கைகள் மற்றும் பொழுதுபோக்கு அப்படினு எடுத்துக்கிட்டம்னா இசை நடனம் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த சினிமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது இப்போலாம் அந்த மேடை நாடகங்கள் இதுபோன்ற அந்த நாடகங்களில் யாரும் பார்க்குறதில்ல ஆனால் அதையும் மீறி அந்த நாடகம் அப்படிங்கிற ஒரு அரக்கன் வந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொலைக்காட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தொடர்கள் வாயிலாக ஒவ்வொரு இல்லத்திற்குள்ளுமே பிரவேசித்து விட்டான் அதை பார்க்கக்கூடிய பெரியவர்களாகட்டும் சிறியவர்களாகட்டும் அவங்களுடைய பிபியை அதிகப்படுத்துகிறது தான் அந்த நாடகத்தினுடைய வேலையே அது மட்டும் இல்லாமல் எந்த நாடகமாவது ஒரு உருப்படியான நாடகமாக இருக்குதுன்னா அப்படினா அது கிடையாது அதுபோல் ஒரு குழந்தைகளோட அமர்ந்து ஒரு நல்ல பொழுதுபோக்குவதற்கான தங்களது மன கஷ்டங்களை எல்லாம் தீர்த்துட்டு கொஞ்ச நேரம் வாய்விட்டு சிரிக்கலாம் அப்படினு சொல்லி நினைக்கக்கூடிய திரைப்படங்களும் இப்போலாம் வர்றதில்லை அதுபோன்ற திரைப்படங்கள் ஒரு நல்ல திரைப்படங்கள் வரணும் ஒரு நல்ல தொலைக்காட்சி தொடர்கள் வரணும் அது குழந்தைகளுடைய நல்ல எண்ணங்களை வளர்க்கக்கூடிய விதத்திலும் படைப்பாற்றலை ஊக்குவிக்கக்கூடிய விதத்திலும் அது இருக்கணும்